ஹலோ பார்லருங்களா ஆ ஒன்னுமில்ல ஹேர் கட் ஒன்று பண்ணணும் அப்புறம் வந்து பெடிக்கியூர் மெனிக்கியுர் பண்ணணும் பேஷியல் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ வரும் ஓ அப்படிங்களா எனக்கு வந்து இந்த போனி டைல் போட்டோம்ன்னால் வந்து வீ ஷேப்பில் கட் பண்ணுவாங்கள்லே அந்தமாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணணும் அதுக்கெலாம் எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது ரூபா வருங்களா சரி ஃபேஷியல் பண்ணுறதுக்குமே நூற்றி ஐம்பது தானா நூற்றி இருபதா சரி எப்போது கடை எப்போது ஒப்பன்லிருக்கும் எனக்கு நாளைக்கி நான் நாளைக்கி வரணும் கடை எப்போது ஒப்பன்லிருக்கும் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க கடையை ஓ அப்படிங்களா சரி ஓகே வேறு என்னெனலாம் இருக்குது உங்கள் இது கடையில் அதாவது பெடிக்கியூர் மெனிக்கியூர் பேஷியல் பண்ணுறது அது மட்டும்தானா த்ரெடிங்கெலாம் எவ்வளோ வரும் ஓ அப்படிங்களா நாங்கள் எங்கள் காலேஜ் பசங்களோடு சேர்ந்து வரோம் ஆமாம் ஒரு நாலஞ்சு பேருக்குமே பண்ணுற மாதிரியிருக்கும் அதுதான் மொத்தமாக எவ்வளோவாவுன்னு சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் பே பண்ணிவிடுவோம் ஆன்லைனில் பே பண்ணலாமா இல்லை கேஷாகதான் கையில் கொடுக்கணுமா அப்படிங்களா சரி ஓகே ஓகே நாளைக்கி பத்து மணிக்கு நாங்கள் வரோம் ம் சரி